நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அப்படி எதுவும் எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரில சமஸ்கிருதம் நாங்கள் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல பட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் தமிழ் மொழிக்கு எந்த எஃபெக்டும் இல்லை எங்கள் வீட்டிலயே எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் தமிழ் லேங்குவேஜ் கிடையாது எங்கள் மதர் டங் வந்து உருது தான் பட் இருந்தாலும் எங்கேயாச்சும் ஷாப்க்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னால் அங்கே தமிழில் தான் பேசி ஆகணும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் தமிழும் இங்கிலீஷும் ஃபர்ஸ்ட் லேங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்தாலும் செகேண்ட் லேங்குவேஜ் தமிழ் தான் தமிழ் படிச்சுருக்கோம் பேசிக் தமிழில் தான் இருக்குது யார்கிட்டயாவது பேசணுன்னாலும் தமிழில் தான் பேசுணும் பக்கத்து வீட்லேயும் சரி ஏதாவது ஷாப்ஸ்லேயும் சரி தமிழில் பேசினா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு திங்ஸும் வாங்க முடியுது சின்ன வயசுலேயே நாங்கள் படிச்சுட்டு வந்ததுனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழுக்கு எதுவும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு தாக்கமும் ஏற்படலை தமிழ் மொழி ஒரு நல்ல மொழி மற்ற லேங்குவேஜஸ்ஸை கம்பேர் பண்ணும் போது தமிழ் நம்ம ஈஸியாக கற்றுக்குலாம் பேசலாம் எழுதலாம் தமிழ் மொழிக்கு எந்த ஒரு தாக்கமும் இங்கே தமிழ் நாட்டில் கிடையாது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி அதுக்கு கிராமர் படிக்கணும் இது அதுன்னு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அது கற்றுக்குறது கஷ்டம் பட் தமிழ் அப்படி கிடையாதுங்க தமிழ் வந்து ஈஸியாக பேசலாம் படிக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லியும் தரலாம் அது எந்த ஒரு வேர்ட்ஸ்ஸாக இருந்தாலும் சரி அது எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவும் காட்டலாம் தமிழ் ஈஸ் அ டிஃப்ரெண்ட் லேங்குவேஜ் தமிழ் தாய்மொழியாகவும் எங்களுக்கு அது தாய்மொழியாக தான் இருக்குது தமிழ் நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஸ்பெஷல் லேங்குவேஜ்